ஆ சொல்லுங்கள்

ஆமாம் மேடம் அவங்க ஒய்ஃப் பேசுகிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் அப்படிங்களா ஆ சரிங்க நியூ டிஸைன்னாக்க பெரிய பிள்ளைங்கனாக்கா நியூ டிஸைன்ஸ் சொல்லலாம் சின்ன பிள்ளைங்கன்னும்போது ஸ்கர்ட் ஷர்ட் தான் ஒன்று பஃப் பஃப் கை மாதிரி மாடல் வரும் இன்னொன்று வந்து காலர் வச்சு கோட் மாடல் வரும் ஸ்கர்ட் வரும் வரும் லேடீஸ் ஜென்ஸ் கோஏட்டா ஸ்கூல் ஆ சரிங்க அது தே எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொன்னிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி சரிங்க ஒரு செட் வந்து ஐநூறு ரூபாய் முடியும் ஆம் ஆமாம் பேண்ட் இல்லை ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் ஷர்ட் வரும் அது எப்படி சொல்றிங்க நீங்கள் பேண்ட் ஷர்ட்டுன்னு எனா ஒன் டூ ஃபிஃப்த் தானங்க இல்லைங்க பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒன் டூ ஃபிஃப்த் என்னும்போது ட்ராயர் ஷர்ட் தான் காலர் வைத்து ஷர்ட் லேடீஸ்சுக்கு பெண்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் அதான் வரும் மேலே வந்து கோட் வருமா இல்லை வெறுமினியாகவே ஷர்ட் மட்டுமா அப்படின்றது தான் கேட்கறன் ஆ ஓகே ஓகே அதான் ஃபைவ் ஹண்ட்ரெடில் முடிக்கலாம் மேடம் நீங்கள் மொத்தமாக கொடுக்குறிங்கன்னும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கூட பண்ணலாம் அதனால் நீங்கள் என்ன எவ்வளோ பேருக்கு என்ன அப்படினு சொல்லிவிட்டு டீட்டெய்ல்ஸும் சொல்லுங்கள் எனக்கு அது தான் மேடம் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த் எவ்வளோனு சொன்னிங்கனாக்கா எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு சஜ்ஜஷன் சொல்ல முடியும்

அப்படிங்களா அப்போ மேக்சிமம் ஒன் மன்த் இல்லை அப்படினு சொன்னாக்கா ஒன் ஹாஃப் மன்த் இருக்கும் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம்

நாங்கள் அவரிடம் சொல்கிறேன் மேடம் எங்கள் வீட்டுக்காரரும் நானும் தான் தைக்கிறோம் ரெண்டுபேரும் தான் அதனால் அவர் வந்தாருனாக்கா நீங்கள் முடிச்சிட்டுக்கப்பறோம் இல்லை எதாவது கம்மி பண்ண முடியுமா அப்படினு சொல்லிவிட்டு அவர்ட்ட கேட்குறன் கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் அது தான் நா மெசேஜ் பண்ணுறேன் இன்னும் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு ஏன்னா த்ரீ ஹண்ட்ரெட் ஹண்ட்ரெட் அப்படின்னும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணலாம் அது ஒன் ஹாஃப் மன்த்தாகும் கண்டிப்பாக அதை நீங்கள் முன்னாடியே சொல்லி இருக்கிறதால பிரச்சனை இல்லை கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கலாம் ஓ ஓகே மேடம் ஓகே மேடம்